நேரம் குறைவாக இருக்கும் போது அப்படின் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஃபேமஸான ஒரு விஷ்யம் உப்புமா தான் அது தான் எங்கள் வீட்டிலியும் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கு அப்படிங்கற பட்சத்தில் மாவு எதுவும் இருந்தது அப்படின்னா தோசை மாதிரி செய்வாங்க கோதுமை இருந்ததுன்னா சப்பாத்தி போட முடியல அப்படின்னா கோதுமை தோசையாக செஞ்சிடுவாங்க ப்ளஸ் வந்து டக்குனு அரைக்கிற சட்னி அப்படின் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் சட்னி தான் அப்படி இல்லை அப்படின்னா பருப்பு இந்த மிளகு இதல்லாம் வந்து தாளித்திட்டு அதை வந்து பொடி மாதிரி பண்ணுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இது தான் எங்கள் வீட்டில் டக்குனு செய்கிற சாப்பாடு இந்த ஃபுட்டு லன்ச்சு டைமில் அப்படின் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பருப்பையும் சாதத்தையும் ஒன்றா போட்டு டக்குனு எடுத்துடுவாங்க அதுகூட நெய் ஊத்துறது அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரியாணி பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான டைம் தான் எடுக்கும் அது வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க அப்படினா அவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும் ஸோ அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்பிளான குக் அப்படின்னா எங்கள் வீட்டில் அதைதான் பண்ணுவாங்க